அதிரசம் முறுக்கு தேன்முறுக்கு லட்டு ஜாங்கிரி ஜிலேபி பாயாசம் மைசூர்பாகு உரண் போலி குலோப்ஜாமு தேன் முறுக்கு இனிப்பு பணியாரம் பாதுஷா அல்வா ரசகுல்லா நக்குன்போண்டா மோதி லட்டு பால்கோவா பாஸுந்தி ரவாலட்டு ராகிலட்டு ப்ரட்லட்டு அல்வா